ஹலோ சொல்லுங்க ஆ சொல்லுங்க ஆ ஆமாங்க

ம் ஆ இங்கேயே அப்ளே பண்ணிக்கலாங்க ஆ நீங்கள் உங்களோட ய ஆதார் பழசு ஏதாவது இருக்கா அதில் நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பிங்கள்லை அந்த மொபைல் வச்சுருக்கீங்களா ஓகேங்க அந்த மொபைலும் ரெண்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு இருக்குதுல்ல ரேஷன் கார்ட் ஜெராக்ஸு ரெண்டு ஃபோட்டோ சிக்ஸ்டி ரூபீஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க இங்கையே அப்ளே பண்ணிக்கலாம் இல்லைங்க சிக்ஸ்டி ரூபீஸ் தான் கவர்மெண்ட் ஆடர் அப்படிதான் இருக்குது ஸோ சிக்ஸ்டி ரூபீஸ் தான் வாங்குவோம் ஓகேங்க சரி நாளைக்கு வந்து அப்ளே பண்ணிடறீங்களா ஆ ஓகேங்க ஃபோரோ க்ளாக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவோம் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு அப்ளே பண்ணிக்கோங்க இங்கே ஓகேங்க